நான் வசிக்கிற கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் வந்து தப்பாட்டம் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது ஆனால் அதுவும் இப்போ வந்து நொடிஞ்சு போய் ரொம்ப நலிவான நிலையில இருக்குது குழந்தைங்க எல்லாமே வேற ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது போக பெற்றோர்கள் எல்லாமே அந்த தொழில் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு அவங்க வேற தொழிலுக்காக தன்னுடைய பணத்தேவைக்காக அத்தியாவசியத் தேவைக்காக தன்னுடைய கலையை வந்து மறந்துட்டு அவங்க வந்து தன்னோடய தேவைக்காக வேற தொழிலை தேடி போக வேண்டிய சூழ்நிலைல தள்ளப்பட்ருக்கிறாங்க மண்பாண்டம் செய்கிறது வந்து ரொம்ப நலிவான நிலைக்கு போயிடுச்சு எதன் காரணம்னால் அவங்க வந்து பணத்தேவைகளை பூர்த்தி செய்யணும் இப்போ எல்லாருமே அலுமினிய பாத்திரம் மற்றபடி சில்வர் அந்தமாதிரி மற்ற பாத்திரங்கள யூஸ் பண்ணுறதுனால மண் பானை வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல அதனால் அவங்கனால அதை வித்துவோ செயல்படுத்துகிறனாலவோ எந்த பயனும் அதனால் கிடக்கிறதில்ல அதனால் அவங்கனால அதிகமாக பணம் சம்பாதிக்கிற முடியாதனால மண் பானை தொழிலும் ரொம்ப நலிந்த நிலைக்கு போயிடுச்சு அவங்கவிங்க சுய தொழில் எது இருக்குதோ அந்த தொழிலையெல்லாம் விட்டுட்டு வேற எந்த தொழில் கிடைக்குதோ அந்த தொழிலை நம்ம பயன்படுத்தி நம்ம குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கலாங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குறாங்க இந்த நிலை வந்து மாறணும் இயற்கையாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் அதிகமாக மக்கள் தேடி போகிற நிலைக்கு மாறவேண்டிய சூழ்நிலைல தள்ளப்பட்டிருக்குறாங்க